ஹலோ அல்லைல் ரெஸ்டாரன்ட்டா ஓகே சார் நான் என் பேர் வந்து ராகினி நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் இல்லையா சார் ஆமாம் சார் என்னன்னா நான் ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் என்னென்ன அப்படின்னா ரெண்டு சிக்கன் பிரியாணி ஒரு சிக்கன் சிக்ஸ்டி பைவ் ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஒரு வந்து ஒரு கோக் ஒன்று வந்து ஆர்ட்ரு பண்ணிருந்தேன் சார் இந்த ஆர் ஆர்ட்ரு பண்ணிருந்தேன் இதை வந்து நான் டெலிவரி பண்ண சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்த இப்போ அந்த அட்ரஸ் வந்து நான் சேஞ்ச் பண்னு சார் சில ரீசன்ஸனால் தப்பாக கொடுத்துட்ட அதை கொஞ்ச சேஞ்ச் பண்ண முடியுமா நான் பழைய அட்ரஸ் என்ன கொடுத்த அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து உங்களை வந்து நம்பர் பைவ் தெற்கு வீதி திருவாரூர் இந்த அட்ரஸ்க்கு வந்து நான் உங்களை வந்து டெலிவரி பண்ண சொல்லிருந்தேன் இப்போ வந்து நான் அட்ரஸ்ஸை சேஞ்ச் பண்ணனும் சார் ஆமாம் சார் இல்லை இல்லை சார் நான் வந்து திடீர்ன்னு வந்து அந்த லொகேஷன்லேந்து கொஞ்ச கிளம்பி இங்கே வர வேண்டிய இதாக ஆயிடுச்சு அது வந்து எனக்கு தெரியாமல் நான் இந்த அட்ரஸ்க்கு வந்து ஃபுட் வந்து ஆர்ட்ரு பண்ணிருந்த நான் கிளம்புறது வந்து எனக்கே தெரியாது ஸோ சாரி சார் நீங்கள் கொஞ்ச கோச்சுக்காமல் வந்து இப்போ நான் சொல்லுற அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி பண்ண முடியுமா ஓகே சார் நான் இப்போ அட்ரஸ் சொல்லுறன் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் பிப்டி ஃபோர் வடக்கு வீதி திருவாரூர் ஓகே சார் இந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிவிடுங்க சார் தேங்க் யூ சார்